இப்போ அது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தின்னா என் ஸ்கின் வந்து ரொம்ப ஷாப்டாக இருக்குது அது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தின்னா நான் வந்து நல்லா இருக்கேன் எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டாக்கூட வந்து ஸ்கின்னை வந்து நல்லா குளோவாக இருக்குது ஏ இது இப்போவரைக்கும் என் பிரா ஸ்கின்னு வந்து எந்தவொரு ப்ராப்ளம் ஆகலை நல்லாருக்குது